ஒரு டைம் மகாபலிபுரம் போனப்போ வந்து மாதிரி இதை நான் வந்து உணர்ந்திருக்கேன் இங்கேருந்து அந்த கோபுரத்துக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் அங்கே கீழே புல்லெல்லாம் வந்து நிறையா இருக்கும் அங்கே நின்று நிறையா பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்கள் அதை ரொம்ப கிளீனாவும் அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க அப்றம் சூரியன் உதயம் அஸ்தமனம் அதை பற்றி பேசுகிற அப்போ ஒரு டைம் கன்னியாகுமரி போயிருந்தோம் அங்கே வந்து சூரியன் உதயத்தை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம் ஆனால் அன்றைக்கு வந்து மழை பேய்ததுனால எங்களால் சூரியன் உதயம் பார்க்க முடியல ஆனால் வந்து அதே இன்னொரு நாள் ராமேஸ்வரம் போனோம் அதில் வந்து சூரியன் உதயம் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு அப்றோம் அஸ்தமனமும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நார்மலாக வீட்டில் இருக்கப்பையும் சூரியன் உதயம் அஸ்தமனம் அதுலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி சூரியம் உத் உதயம் பார்க்க முடியாது என்னால் ஆனால் அஸ்தமனம் வந்து நிறையா டைம் பார்த்து ரொம்ப ரசித்துருக்கேன் இந்த மாதிரி இது இயற்கையாக இருக்கிறதுலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்